கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சுகாதார அமைப்பு ரொம்பவும் நல்லதாக இருக்கிறது இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ப மகளிரு வந்து சுகாதாரம் இருக்குது இங்கே வந்து நல்ல ம சத்துணமான மாத்திரைகள் மற்றும் மருத்துவ வசதியெல்லாம் உள்ளது அப்புறோம் வந்து இந்த வீட்டுக்கே வந்து பிபி ஷுகருக்கெல்லாம் செக் பண்ணி அவங்க பண்டலாக ஒரு அந்த மாத்திரை அட்டையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறோம் வந்து இந்த ஸ்கூலில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஸ்கூல் தனியார் மற்றும் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் எல்லாம் குழந்தைகளுக்காக இரும்புச்சத்துகாக மாத்திரை மற்றும் வயித்து பூச்சியில கொல்கிறத்துக்காக அந்த மாத்திரையெல்லாம் சத்துக்காகவும் இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க மாத்திரைகள் ரொம்பவும் நல்லபடியாக இந் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுகாதாரம் அமைப்புகள் உள்ளது எங்கள் இந்த இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு இருந்து பத்து கிலோமீட்டர் பத்து பத்து கிலோமீட்டரில் வந்து இப்போ புதுசாக மெடிக்கல் காலேஜு வ ஓப்பன் ஆகுது ஸோ இந்த கிருஷ்ணகிரியில வந்து சுகாதார அமைப்பு பாதுகாப்பு அமைப்பு திட்டங்கள் எல்லாம் நிறைய உள்ளது